நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கணுன்னா நம்ம என்னென்ன பண்ணுன்னால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கொட்டாங்குச்சி அந்த டயரு அந்த பழைய டயரெலாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணணும் மழை காலத்தில் குப்புற எடுத்து போட்டு வைக்கணும் ஏன்னால் மழை தண்ணி அதில் வந்து த தேங்கி இருந்ததுனால் கொசு வந்து அதில் முட்டையிட்டு அதனால் நமக்கு டெங்கு காய்ச்சல் வர்றத்துக்கு கண் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நல்லா சுத்தமான தண்ணீரில் மட்டும் தான் கொசு வந்து முட்டையிடுமே அதை வந்து நம்ம தவிர்க்கணும் கண்டிப்பாக நம்ம வீட்டு உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம கண்டிப்பாக மூடி சுத்தமாக தான் வச்சுருப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னால் அப்படியே ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி கிடக்கும் அதையும் நம்ம வந்து பராமரித்து மூடி வைச்சா அதில் போய் கொசு முட்டை விடாது நமக்கு வர பாதி நோய் வந்து நம்மளால் தான் வருது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுர்ல இல்லை நம்மளை சுத்தமாக வச்சுர்ல அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நமக்கு வர பாதி நோயே அதனால் தான் வருது அதுக்கப்புறம் தான் நம்ம ரசாயனம் கலந்த உணவு சாப்பிட்றோம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக இருக்கணும் நம்ம வீட்டை நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அது அது தான் வந்து நம்ம சுற்றுப்புறத்தை நல்லா கூட்டி மட்கும் குப்பை மட்காத குப்பைன்னு தனி தனியாக பிரித்து மட்காத குப்பையெல்லாம் குப்பை அள்ளுகிறதுக்காக வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துர்ணும் மட்கும் குப்பையெல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்புறத்தில் நம்ம கண்டிப்பாக எல்லாேர் வீட்லேயும் செடி வளர்ப்போம் செடியோ மரமோ வளர்ப்போம் அதுக்கு உரமாக நம்ம பயன்படுத்தணும் அப்போ வந்து வீட்டில் வந்து ஆடு மாடு அதெல்லாம் வளர்க்குறவங்க இன்னும் நல்லா சுத்தமாக அந்த ஆட்டு கொட்டாயெல்லாம் மஞ்சள் தண்ணி வச்சு தெளித்து எந்த ஒரு கிருமிநாசி கிருமிநாசினி தெளித்து எந்த ஒரு கிருமியும் உள்ள வராத அளவுக்கு பயன்படுத்திக்கணும் நம்ம தான் பார்த்துக்கணும் பாதுகாப்பாக அதே மாதிரி நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலியும் வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் இந்த வெளில இருக்க தவக்களை பாம்பு அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கும் நம்ம சுற்றுப்புறத்தை நல்லா தூய்மையாக வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு வர பாதி நோய் வந்து நம்ம தூய்மையாக இல்லாததுனால் தான் அது கண்டிப்பாக அது உண்மையை ஒத்துக்கணுமே இப்போ தண்ணியால் நிறையா நோய் வருது நமக்கு நம்ம தண்ணியே சுத்தமாக பயன்படுத்துலைனா அது மூலிமா நம்ம அதை பயன்படுத்துகிறதுனால நம்ம உடம்புல அலர்ஜி சொறி அதுமாதிரியெல்லாம் வருது முக்கால்வாசி வந்து தண்ணி பயன்படுத்துகிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் நம்ம எல்லா விஷயத்துலியும் கவனம் செலுத்தியே ஆகணும் அப்போ சுற்றுப்புறத்தை நல்லா தூய்மையாக வச்சுக்கணும் நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது மூலமாக நமக்கு தான் நல்லது அது மாதிரி தான் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது காற்றின் மூலம் பரவும் நோய் தண் நீரின் மூலம் பரவும் நோய் அது மாதிரி நிறையா இருக்குது கா வர காற்றுல கூட நமக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வீட்டை சுற்றி நல்லா மரங்களெல்லாம் வச்சு வளர்த்தா நமக்கு வர காற்றுக்கூட ஆக்சிஜன் நல்லதாக இருக்கும் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கறதுனால நம்மளோட ஆரோக்கியமும் சுத்தமாக இருக்கும்